ஹிந்திக்காரர்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது அவங்கள்கிட்ட எல்லாம் ஒரு சைகை பண்ணிதான் பேசணும் ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படின்னோம்னால் தண்ணி எடுத்துகிட்டு வா சொன்னோம்னால் கையை காட் கையை காமித்து அங்கே இருக்குது அதிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படி சொல்லணும் சொன்னோம்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னால் அவங்கள்கிட்ட சொல்லி அதை அவர்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் தண்ணி கொண்டு வந்து தரணும் அது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி புரிய வைக்கணும் அவர்களுக்கு இன்னும் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னால் சொல்லி புரிய வைக்கலாம் வேறு ஏதாவது வேணுன்னாலும் ஒரு புடவ வேணும் கடைக்கு போகணும் அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லணும் இல்லை நம்மளே புரிஞ்சு அவங்ககிட்ட பேச வைக்கணும்